துணியை வந்து நான் கையில் தான் துவைப்போம் எங்கள் வீட்டில் எல்லாேருமே கையில் தான் துவைப்போம் டே இப்போ வந்து ஒவ்வொரு சீசன் வருது இப்போ வெயில் காலத்தில் வெளியே போட்டு துவ காய போட்டுக்கலாம் மழை காலத்துலேனா வீட்டுக்குள்ளே போட்டு துணியை காய போட்டுக்கலாம் இதுவே இப்போது வந்து தண்ணி அதிகமாக செலவாகாமல் இருக்கணுனா நம்ம தண்ணி பௌ துணி பௌட்ரு சோப்பெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணிணோம்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகும் க் கம்மியாக போட்டு நல்லா தேய்ச்சு துவைச்சோம்னா துணியும் நீட்டாக இருக்கும் இப்போது எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் இருக்கும் அதனால் சம் டைம்ஸ் வாஷிங் மிஷினில் போட்டுக்குவோம் இந்த பெட் ஷீட் அந்த மாதிரி இருக்க இதை ஹார்டாக இருக்க துணியை வாஷிங் மிஷினில் போட்டுக்குவோம் இப்போ மழை காலத்தில் வந்து அதுக்கு ட்ரையர் தனியாக இருக்கிறதுனால நாங்கள் அதில் ட்ரையரில் போட்டு காய போட்டுக்குவோம் ஈஸ் அதனால் சீக்கிரம் காஞ்சுரும் ஒவ்வொரு சீசனில் அது மாதிரி போட்டுக்குவோம்